ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலு பத்தொன்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு